மாம்பழம் வேணுங்க எவ்வளோங்க கிலோ என்ன சேலத்து மாம்பழங்களா என்ன இவ்வளோ ரேட்டு சொல்றீங்க எப்படி கல் வெச்சு பழுக்க வைப்பிங்களா இல்லை சாதாரணமாக மரத்தில் இருந்து பழுக்க வைச்ச பழங்களா ம்ம் அப்போது வாழைப் பழம் எவ்வளோங்க ஒரு கிலோ

என்னங்க எல்லாமே அதிகமாக சொல்றீங்க ரேட்டு இல்லைங்க வாழைப் பழம் வந்து அவ்வளோ ரேட்டு இருக்காதுல்லை ஒரு பழமே கடையில் மூன்றுபா சொல்லுவாங்க நீங்கள் என்னங்க எவ்வளவு இவ்வளோ ரேட்டு சொல்றிங்கள்லை அதனால் தான் கேட்டேன் அது எப்படிங்க வாழை அப்படி வாழைல இருந்து பழுக்க வெச்சதுன்னுவிங்களா இல்லை பழுக்கப்போட்டு கொண்டு வந்து வைப்பிங்களா

அப்படியா இருந்தால் ரேட்டு அதிகமாக சொல்றிங்கள்ளை அதனால கொ கொஞ்சம் கம்மி பண்ணுவிங்களாங்கறத கேட்குறேன் கே கேட்டேன்